இப்போ எங்கள் பகுதின்னு பார்த்தோம்ன்னா இறப்புக்கான காரணமுன்னால் ரொம்பல்லாம் இருக்காதுங்க வயசாயிடுத்துன்னா ஏஜ் ரொம்ப இதாகிடுச்சுன்னா டெத் ஆவாங்க அப்புறம் அந்த குழந்தைகள் இறப்பு இதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் கம்மிதான் அது கம்மின்னு கூட சொல்ல முடியாதுங்க இப்போ குழந்தைங்கள இறப்புங்குறதுலாம் அவ்வளோக்கு இருக்காது ஆனால் குழந்தைங்கள வந்து கடத்துகிறது கொஞ்சம் ஒன்று ரெண்டு நடந்துட்டு தான் இருக்குது அதுமட்டும் கொஞ்சம் ஒழுங்குப்படுத்துனால் நல்லாயிருக்கும் அப்புறம் தடுப்பூசி போடுறதுக்குனா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லா ஹாஸ்ப்பெட்டலியும் எல்லா கவர்மண்ட் ஹாஸ்ப்பெட்டல்லியும் சரி ப்ரைவேட் ஹாஸ்ப்பெட்டல்லியும் சரி தடுப்பூசியெல்லாம் போடுறதுக்கு பிரச்சனை இல்லை தடுப்பூசியெல்லாம் போட்ருவாங்க அப்றம் வீட்டில் குழந்த ரொம்ப ஏழ்மையான குடும்பங்களெல்லாம் குழந்தைங்கள பார்க்க பார்த்துக்க முடியல ரொம்ப கஷ்டமாகருக்கு அந்தமாதிரி சுச்சிவேஷன்லேயெல்லாம் இந்த அரசு வந்து அவங்களே தனியாக ஹோமுன்னு சில்ட்ரன்ஸ் ஹோமுன்னு தனியாக வச்சிருப்பாங்க முடியலன்னா அங்கே போய் கூட நம்ம எதா பார்த்து பண்ணிக்கலாம் அந்தமாதிரி கூட ஒன்று ரெண்டு இருக்குது முடியாதபட்சத்தில் தான் போவாங்க ஓரளவுக்கு சமாளிப்பாங்க அப்போயும் முடியலைன்னா போய் அங்கே பார்த்துப்பாங்க